என்னுடைய மிக பெரிய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னால் ஒரு சின்னதாக ஒரு வீடு வாங்கணும் அந்த வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருக்கணும் அந்த இடத்துக்குள்ள நடுவில் வந்துட்டு ஒரு வீடு கட்டணுன் தான் ரொம்ப நாள் ஆசை இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓ கொஞ்சம் வீடு கட்டிட்டு முன்னாடி இடம் இருக்குது எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேக்கு தேக்கு செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அது தேக்கு செடி வந்து வாங்கிடாந்து வச்சேன் ரெண்டு வச்சியிருந்தேன் ரெண்டுமே மாடு சாப்பிட்டு போய்டுச்சு ஒன் ஒன்றே மட்டுந்தான் நல்லா பெருசாக வந்திருக்குது ஒரு பழைய மரம் வச்சிருக்கேன் அப்புறமேட்டு ஒரு கருவேப்பில்லை செடி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் செடி வச்சிருக்கேன் அப்புறமேட்டு தென்னைமரம் இப்போ தான் வச்சிருக்கோம் எனக்கு டெய்லியுமே வந்துட்டு இந்த தோட்டத்தை பார்த்துக்குறது அதுக்கு தண்ணி ஊத்துறது அதுலேயிருந்து வர்றது இந்த மாதிரி பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு ரொ நான் வந்துட்டு என்னோடய சும்மா இருக்கும் போதெல்லாமே வந்துகிட்டு நான் போய் என்னோடய தோட்டத்தை பார்த்துக்குறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேலையே அதுகூடயே நம்ம கோழியும் வளர்த்திட்டு இருக்கோம் அதனால கோழி ப்ளஸ் இந்த செடிகள் எல்லாம் பார்த்துக்குறது இந்த வேலையே சரியா இருக்கும் நான் சும்மா இருக்கும் போது எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அப்படே கொண்டுட்டு வந்துட்டே இருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு பத்து மரமாவது இருக்கணும் அப்படிங்கறது தான் என்னோடய ஆசையே ஒரு வேப்பமரமும் இப்போ வந்திருக்கு ஒரு பாதி தூரம் வந்திருக்கு இன்னும் வரணும் இன்னும் நல்லா உருண்டு வரணும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது அதை மாதிரி வந்துட்டு இன்னும் இன்னும் ஒரு நாலஞ்சு தேக்கு மரமும் வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த ரோஜா பூச்செடி இது எல்லா பூச்செடியும் வைக்கணும் ஆனால் வந்துட்டு இங்கே பாம்பு அந்த மாதிரி வருன்றதனால பயந்துட்டு நான் இன்னும் பூ செடி மட்டும் வைக்கலை மற்ற எல்லாமே வச்சிருக்கேன் அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி நல்லா பாதுகாப்பாக வச்சிக்கணும் அப்படின்றமோது நமக்கு வந்துட்டு நிழல் தருது மே அந்த மரங்கள்லேருந்து நமக்கு நிழல் கிடைக்கிது ஒரு துணி காய வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் உதவிகரமாக இருக்குது நாம் ஒன்று செய்யும் போது நம்ம நமக்கு அது வந்துட்டு உதவி செய்கிற மாதிரியான ஒரு இது தான் நடந்துகிட்டுருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் வந்துட்டு முடிஞ்சால் இடம் வாங்கி இன்னும் கொஞ்சம் மரம் வைக்கணும் அப்படிங்கறது தான் என்னோ எனக்கே என்னோடய வீட்டுகாரவங்கோட ஆசையும் அது தான் எந்த அளவுக்கு முடியும்னு தெரியலை முடிஞ்சளவுக்கு மரம் வைக்கணும் முருங்க மரம் வைக்கணும்னு ஆசை ஆனால் அங்கே வச்ச பூச்சு வரும் அப்படின்றாங்க அதனாலேயே வைக்காமலே இருக்கேன் பக்கத்து வீட்டில இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கணக்கு சொல்கிறாங்க இது வீட்டுக்கு முன்னாடி வைக்காதிங்க பின்னாடி வைக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடி தோட்டத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் தான் வந்துட்டு நான் நிலத்துலே தான் வச்சிருக்கேன் மாடி தோட்டத்தால் நிறைய பேர் வளர்த்தறாங்க நிறைய உரம் போட்டு அது பண்ணுறாங்க அப்படின்றமோது நமக்கு வந்துட்டு அரிசி களைஞ்ச தண்ணி அப்புறம் மேட்டு வந்துட்டு நமக்கு தேவையில்லாத காய்கறிகளோடய இதெல்லாம் வந்துட்டு க சின்ன சின்னதாக பொடி பொடியாக வெட்டி நம்ம செடிக்கு மரத்துக்கு போட்டாவே போதும் அது நல்லா வளர ஆரம்பிக்குது நல்லாவும் நமக்கு பரவாயிலையோ இருக்குது எந்த ஒரு மருந்துமே அடிக்கிறது இல்லை நாங்கள்லாம் செடி மரம் எல்லாமே நல்லாயிருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு த தண்ணி போட்டு விடுவோம் தண்ணி நல்லா அடிச்சு போ விடும் போது அதில் இருக்கிற புழு பூச்சி எல்லாமே போய்டும் மரமும் வந்துட்டு நல்ல புதுசாக இருக்கிறமாரி மழை பேஞ்சால் எப்படி மரம் புதுசாக இருக்குமோ அந்த மாதிரி புதுசாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது